பழங்குடியினர்கள் வந்து அவங்க அவங்க திருவிழாக்கள் தான் கலையாக கொண்டாடுவாங்க அவங்க அதில் வந்து மானாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் வேஷம் போட் வேஷம் போட்டு ஆடுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க கரகம் வைச்சுட்டு ஆடுறது அவர்களுக்கு ஒரு நல்ல கலை திருவிழாக்களில் அதெல்லாம் பார்க்கலாம் அதை பாதுகாப்பாக தான் இன்னுமும் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க அதை நல்ல பல வளர்த்துறாங்க பரவாயில்லை அதை எடுத்து செஞ்சுகிட்டு தான் இருக்காங்க